ஹலோ ஆ எஸ் மேம் யார் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓ அப்புட் எந்த மாதிரி டிசைன்லாம் மேம் லான்ச் பண்ணியிருக்கீங்க ஆ ஓகே மேம் ஓகே மேம் எதுவும் புதுசாக ஆ சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே மேம் எதா எதாவது புதுசாக ஆர்கனைஸ் எங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி புதுசாக எதுவும் பண்ண முடியுமா மேம் ஆ பீப்பிள் வந்து அவுங்களுக்கு ஆ ஓகே மேம் இப்போது வந்திருக்கற டிசைனில் வந்து எந்தெந்த இதுலல்லாம் மேம் வந்திருக்கு என்னென்ன ஜுவல்ஸ்லாம் இருக்கு மேம் நியூ டிசைன் லான்ச் ஆகியிருக்கு ஓகே மேம் ஆ ஓகே மேம் பிரேஸ்லிட்டு இதுலாம் எப்படி மேம் இருக்குது ஆ ஓகே மேம் நான் எ நான் வேணால் ஈவினிங் வரவா மேம் ஈவினிங் ஃபை ஓ கிளாக் இருப்பீங்களா மேம் ஆ ஓகே மேம் நான் ஈவினிங் வந்திட்டு சொல்கிறேன் மேம் ஆ ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ தேங்க்ஸ்